சுவாரஸ்யமான அம்சங்கள் கதைகள்னால் எங்கள் நாங்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி அந்த ஊரில் நிறைய கோயில்கள் இருக்குது கவிஷ்வரன் கோயில் இருக்குது அப்புறம் ஆஞ்சனேயர் கோயில் இருக்குது இந்த மாரி நிறைய கோயில்கள் இருக்குது அங்கே போயிட்டு வருவோம் ஃபேமிலியோட நல்லா நிம்மதியக இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் சுற்றுலா பயணம் போனோனால் நாங்கள் போகாத இடம்னு பார்த்திங்கனா டெல்லி தாஜ் மகால் பார்த்ததில்ல அது பார்க்கணுன் ரொம்ப ஆர்வமாக இருக்குது நிறைய பேர் போயிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குனு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பார்த்ததில்ல அந்த மாதிரி நிறைய சுற்றுலா பயணங்கள் போகணுனு ஆசை அதலாம் போனதில்லை தஞ்சாவூர் கோயில் போயிருக்கோங்க கல்வெட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனதில்லை அதுக்கு போகணும் அது எப்படி இருக்குன்னு தெரியல அதை போய் பார்த்துட்டு என்னனு எக்ஸ்ப்ரிமெண்ட் பண்ணணும்